நான் எந்த இடத்துக்கு போகணுன்னு ஆசைப்படறேன்னா ஊட்டி கொடைக்கானல் அந்த இடத்துக்கு போகணும் அந்த இடத்துக்கு போவது எதுக்குன்னால் அங்கே வந்துட்டு கூலிங்காக இருக்கும் க்ளைமேடெலாம் சூப்பராக இருக்கும் மலையெலாம் இருக்கும் அதெல்லாம் பார்க்குறத்துக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அழகாக ஜாலியாக இருக்கும் அதனால் அங்கே போவத்துக்கு ஆசைப்படுறேன் அதுக்கப்புறம் என்ன ஆசைப்படுறேன்னா கோயம்பத்தூரில் உள்ள ஈஷா கோயிலுக்கு அங்கே போனாக்கால் அமைதியாக அமைதியாக ஃபீல் பண்ணலாம்